ஹலோ ஓலா கே கேப் புக்கிங் தானே நான் அரவிந்த் பேசுகிறேன் நான் நாளைக்கு ஏர்போர்ட் வரைக்கும் போகணும் காலைல ஒரு பத்து மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் அதுக்காக புக் பண்ணியிருந்தேன் நேற்றியே புக் பண்ணியிருந்தேன் ஆ ஆமாண்ண ஏரியா வந்து நாகப்பட்னம் நாகப்பட்டினத்தில் பால்பண்ணச்சேரி என் நேம் அரவிந்த் ஆ உங்கள் நேம் விக்னேஷா ஓகேண்ண நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு டிராவல் கார் புக் பண்ணியிருந்தேன் கோவிலுக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு பையன் கூட அனுப்பியிருந்தாங்க விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரை ம் ஆனால் அவரு கொஞ்சம் சரியில்லைண்ண டைமுக்கு வரல கரெக்டாக அங்கே சொல்ல வேண்டிய இடத்துல எடுக்கணும் வண்டியை சீக்கிரமாக ஆனால் ஆள் இல்லை அந்த டைமில் கேட்டால் நான் வந்து காஃபி குடிக்க போனேன் எதாவது டீ குடிக்க போனேன் அப்படின்னு எதாவது சொல்கிறாரு சரியில்லைண்ண ஸோ வேறே யாராவது ஆள் இருந்தால் போட்டு அனுப்புகிறிங்களா ஆ கோகுலா ம் சரிண்ண அவரு எப்படிண்ண நான் அங்கே டைமுக்கு இருக்கணும் கரெக்டாக காலைல அதனால நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால்தான் நாங்கள் பர்சேஸ் கொஞ்சம் இருக்குது அதை முடித்துட்டு அப்படியே போக முடியும் ஆமாம் அதுக்குதான் கொஞ்சம் நல்ல ஆளாக அனுப்புங்கண்ண டிரிங்ஸு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மாதிரி அனுப்புங்கள் ஏன்னா போகிற வழியில் எதாச்சும் போலீஸ் செக்கிங்கெலாம் இருக்கும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகிடும் நான் வேறே எமெர்ஜன்சியாக ஒரு ஒர்க்காக போகிறேன் ஆமாம் இதை மாதிரி வெயிட் பண்ற மாதிரி இருக்குங்கண்ண கொஞ்சம் நேரம் ஆ அதுக்கேற்ற மாதிரி அனுப்புங்கண்ண ஆமாண்ண கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன பையன் கூட வேணாம் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் ஒழுங்காக இருக்காங்க இந்தச் சின்ன பசங்களாம் தொல்லை தாங்கலை ம் ஹான்ஸு கூலிப்பு டிரிங்ஸு ஸ்மோக்கு எல்லாம் பண்றாங்க ஆமாண்ண ம் சரிண்ண காலைல கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் நான் பத்து மணிக்கு போகணும் அதுக்காகதான் எத்தனை மணிக்குண்ண வருவார் அங்கே ம் ஒன்பது மணிக்கா ஒன்பது மணிக்கு வேணாண்ண கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லுங்கள் ஒரு ஏழு மணிக்கு கரெக்டாக வர சொல்லுங்கள் ஷார்ப்பாக சவன் ஓ கிளாக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள் ஆ அவரு நம்பரை எனக்கு செண்ட் பண்ணிவிடுங்கண்ண நான் அவர்கிட்ட பேசுகிறேன் ஆ வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அவர் நம்பரை நான் அவர்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன் அவர் பேர் என்ன கோகுல்தானே ஓகே நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீங்களும் சொல்லிவிடுங்க சவன் சவன் ஓ கிளாக்குக்கு கரெக்டாக எங்கள் வீட்டில் இருக்கணும் அட்ரெஸ் நான் வந்து லொகேஷன் அனுப்பிவிட்டுர்றேன் லொகேஷனும் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் இருந்தாலும் லொகேஷனை அவருக்கு அனுப்பிடுறேன் நீங்கள் கொஞ்சம் டைமுக்கு வர சொல்லிவிடுங்க வர சொல்லிவிடுங்க ஆ சரிண்ண பார்த்துக்குங்க